பாடும் பொழுது மூச்சு கட்டுப்பாடும் நல்லா பாட்டு கேட்கக் கேட்க அந்த எந்த பாட்டு நம்ப நல்லா கூர்ந்து கவனிக்கிறோமோ அந்த பாட்டு நமக்கு நல்லாவே பாட வரும் அதுப் பாடும் பொழுது அந்த மூச்சு வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மியூசிக்கு கேட்கக் கேட்க நமக்கு இன்னும் பாடணும்னு ஒரு ஆசை வரும் ஆசை வரும் பொழுது பாடணுன்னு தோணும் பாடி பாடினதுக்கப்பறோம் இந்த தியானம் செய்யும் பொழுது உடம்பு அன் செயல்படக்கூடிய உறுப்புகளை ஒருங்கிணைச்சு அதை தியானத்தில் இருக்கும் பொலுது அந்த இசையை மனசில் நினைக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும்